நான் இன்னும் முயற்சியே பண்ணாத ஆனால் கற்றுக்கணுங்கிற ஒரே விஷயோம் வந்து அசைவம் தான் அசைவம் செய்வது வந்து ரொம்ப கடினமான விஷயோம் தான் எனக்கு ஏனால் அசைவத்தில் நிறையா வகையான இறைச்சியெல்லாம் இருக்குது அதில் மீன் அப்டின்னு பார்த்தோம்னா அதை சுத்தம் செய்யறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம சுத்தம் பண்ணுறப்போ மேலே இருக்கிற செவுல்களெலாம் நம்ம கையில் குத்தி நகத்துக்குள்ளே போய் நமக்கு இரத்தம் வரும் அந்த மீன் வந்து சமைக்கிறப்போது புளி வந்து ஜாஸ்தியாக போயிடும் அதை நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட்டே இல்லாத மாதிரியோ இல்லை புளிக்குழம்பு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அப்புறோம் ஆட்டு இறைச்சி சமைக்கும்போது அந்த ஆட்டு இறைச்சியை வந்துட்டு குக்கரில் போட்டு வேகறப்போ எவ்வளோ விசில் விடணும்னு தெரியாது அது எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது ஒரு சில டைமில் நிறையா விசில் விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப குழஞ்சிரும் கம்மி விசில் விட்டாலும் க ஹார்டாக இருக்கிற மாரியிருக்கும் அதனால் எந்த எவ்வளோ விசில் விடணும் அப்படிங்கிறதே இன்னும் தெரியாது அதே மாதிரி சிக்கன் சமைக்கிறப்போ குழம்புல வந்து ரொம்ப அதிகமாக உப்பு ஆயிரும் உப்பு போட்டேன் இது வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கே அப்படிங்கிற நிலமையில நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற உப்பை வந்து அந்த உருளக்கிழங்க வந்து எடுத்துடும் அப்புறோம் சப்பாத்தி சப்பாத்தி மாவு பெசையிறப்போ நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஊற்றணுன்னு தெரியாமல் தண்ணியும் அதிகமா ஊற்றிருவோம் தண்ணி அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் அதனால நம்ம தண்ணி ஊற்றறது எந்த அளவுக்கு ஊற்றணும் ந அப்படிங்கிறதும் நம்ம இன்னும் கற்றுக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டோடய குடல் இந்த மாதிரி சமைக்கிறது அதோடய ஸ்மெல்லாம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் சமைக்கணுன்ட்டு ஒரு சின்ன ஆசை அது நான் சமைச்சு எல்லார்த்துக்கும் கொடுக்கணும் அசைவம் வந்து எனக்கு செய்ய தெரியாது அப்டிங்கிறதை நான் சொல்லக்கூடாது நான் சமைச்சு பழகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை